எங்கள் ஊரில் வந்து கலாச்சார விழா வந்து நடக்கிறதுனா அன்னப்படையல்னு சொல்வாங்க அன்னப்படையல்னா ஊரில் இருக்கிற எல்லோரையும் அழைச்சிட்டு வந்து ஒரு பெரிய கோவிலில் அன்னதானம் போட்டு ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக நடக்கும் அப்புறம் வந்து நிறைய கடை வீதியெல்லாம் இருக்கும் மருதாணி வைப்பாங்க ரங்கராட்டினம் இதெல்லாம் நிறைய இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் இந்த வீதியில் விற்கிற நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுவோம் அன்னப்படையலில் அதெல்லாம் நிறைய வைப்பாங்க அப்புறமேட்டுக்கு நைட் வந்து சாமி புறப்பாடு வந்து மாவிளக்கு போட்டு எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் சாமி வர்றப்போ தேங்காய் ஒடைச்சி அவ்வளோ சிறப்பாக நடக்கும் எங்கள் ஊர் குன்னம்ல அப்புறம் வந்து எங்கள் ஊரில் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர் தேர் திருவிழா நடக்கும் அப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேர் திருவிழா நடந்துச்சு பத்து நாளைக்கு பொங்கல் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு தேர் வீதி உலா வர அன்னைக்கு நல்லா ஒரு ஹாப்பியாக எல்லாம் தேர் இழுத்து ஜாலியாக கொண்டாடுவோம் பொங்கல் ஃபங்க்ஷன் அப்போதுன்னா தை பொங்கலுக்கு விடியகாலமே பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு அன்றைக்கு நாள் அப்படியே போய்டும் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நைட்டு தான் மாட்டுக்கு பொங்கல் வச்சு மாட்டு பொங்கல்னு தட்டு கரண்டி எல்லாம் வச்சு தட்டி நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளைங்கள் எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள் கூட நல்லா என்ஜாய் பண்ணுவோம் மூணாவது நாள் எங்கள் ஊரில் நிறைய போட்டி எல்லாம் நடத்துவாங்க அந்த போட்டி கயிறு இழுத்தல் சருக்கு மரம் ஏறுதல் சாக்கு போட்டி அந்த மாதிரி நிறைய போட்டி எல்லாம் வச்சு அந்த நாளை இன்னும் சிறப்பாக பண்ணி நிறைய பரிசெல்லாம் கொடுப்பாங்க இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்புறம் தீபாவளினா எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வெடி பட்டாசு எல்லாம் வெடிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஒரு நாள் நல்லா ஜாலியாக இருப்போம் அப்புறம் எங்கள் எங்கள் ஊரில் வந்து சப்தஸ்தானம் சொல்லிட்டு ஒரு திருவிழா நடக்கும் சித்திரை மாதம் ஏழு ஊர் நடந்தே போய் ஏழு ஊரில் உள்ள கோவில யூஸ் வழிபட்டுட்டு வருவோம் ஏழு ஊரும் நடந்து முடிச்சுட்டு ஏழாவது ஊர் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆத்து இருக்குது அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் போய் அந்த ஏழாவது சிவன் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே குளித்து பக்கத்தில் இருக்கிற வீட்டில் குளிச்சுட்டு ஏன்னா அங்கே இங்கே பக்கத்தில் அன்னதானம்லாம் போடுவாங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இன்னும் இருக்கும் அன்றைக்கு நைட்டே இந்த ஏழு பல்லாக்குக்கும் பொம்மை பூ போடுற ஃபங்க்ஷன் நடக்கும் பொம்மை வந்து அந்த பல்லாக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டு அதை கோவில் உள்ளே வந்து வழி அனுப்பி விடுவாங்க அந்த ஃபங்க்ஷன் இன்னும் கிராண்டாக நடக்கும் அதெல்லாம் பாக்கிறதுக்கு வருஷம் ஒரு தடவை தான் இருக்கும்ன்றது கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இது சித்திர மாதம் நடக்கும் இப்போது இப்போது பங்குனி மாதம் வந்து நந்திய பெருமான் திருமலைபாடில வந்து நந்திய பெருமான் திருக்கல்யாணம் நடக்கும் அதுக்கு வந்து இப்போது புனவாசல் ஆற்று வழியா போய் பல்லாக்கு கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாமி திருக்கல்யாணம் பார்த்துட்டு திருப்பி ஆற்றுலையே நடந்து வருவோம் நாங்கள் அந்த விழாவும் எங்கள் ஊரில் நல்லா கோலாகலமாக நடக்கும் பால்குடம் அதே போல் பால்குடம் அலகு குத்துறது அது எல்லாம் நடக்கும் அலகு குத்தணும்னா இந்த மே வந்து பால்குடம் எடுத்து அலகு எடுத்து அலகு குத்தி தீச்சட்டி எடுத்து எல்லோரும் முருக பெருமானை வழிபடுபவா வழிபடுவாங்க அந்த ஃபங்க்ஷன் எங்கள் ஊரில் நல்லா கிராண்டாக நடக்கும்